கங்கை கொண்ட சோழபுரம் அது எங்கே இருக்குனால் அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது இதோடய் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கனா இது வந்து ராஜேந்திரன் சோழன்னால் கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே வந்து ஒரு பெரிய சிவாலயம் இருக்குது அதுதான் அங்கே வந்து சிறப்பு மிக்க இது இதை வந்து ஐக்கிய அரபு நாடுகள் கூட இதை வந்து என்னென்னா ஒரு உலகப் புகழ் பெற்ற சின்னமாக வேறு அதை வந்து மாற்றிருக்காங்க அந்த புகழ் வந்து இந்த கோயிலுக்கு தான் இதாகும் அப்புறோம் சோழர் சோழர்களோட பெருமையை வந்து நம்ம தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சை கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ரெண்டு கோயிலையும் சோழரோட பெருமையைப் பற்றி நம்ம அறிஞ்சுக்கலாம்